ஆமாம் சார் சொல்லுங்கள் சரிங்க என்ன மாதிரி பூ ரோஸு என்ன மாதிரி ஃப்ளவர் வேணும் உங்களுக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரோஸ் வெரைட்டிஸ் கலர் கலராக நிறைய ரோஸ் வெரைட்டிஸ் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தி பூ வாடாமல்லி இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி பூ வேணும் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் சார் மேரேஜிக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரிங்களா வர்றவங்களுக்கு ஓ சரிங்க சார் ஓகே ஓகே ஓகே ஓகேங்க சார் ஓகே நான் சொல்லுறேன் சார் எவ்வளோ அமௌண்ட்டு வேணும் எத்தனை அமௌண்ட்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவேன் ரேட்டு

ஓகேங்க சரிங்க சார் மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா வந்து ரேட் வந்து அன்றைய ரேட்டு தான் சார் சொல்ல முடியும் அது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி மல்லிகப்பூ மட்டும் ரேட் வந்து இன்னைக்கு நாங்கள் டிசைட் பண்ண முடியாது ஏன்னா ரேட் வந்து அன்றைய ஒவ்வொரு நாள் மாறும் இப்போ ரோஸ் வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து நாங்கள் பார்த்து ஒரு ரோஸு டென் ருபீஸ்னா நீங்க பல்க்காக ஆட்ருப் போட்டீங்கன்னா அதுக்கு ஏற்றா மாதிரி நம்ம கம்மி பண்ணி எயிட் ருபீஸ் செவன் ருபீஸ் அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது செடி வேணுமா சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிற அது செடி கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி எதுவும் கொடுக்குற ஐடியா இருக்குங்களா புரியல அதான் சார் செடின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொய்யா மரக்கன்று இருக்கு பலாமரக்கன்று இருக்கு மாமரக்கன்று இருக்கு அந்த மாதிரி எது வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் சொல்லுவோம் எதுங்க ஆமாம் கொய்யா மரச்செடியா ஓகேங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியே ஐம்பது ரூபா வரும் உங்களுக்கு நீங்கள் எத்தனை பீஸ் வேணுன்னு சொல்றீங்களோ அதுக்கேற்றது நம்ம ரேட்டு கம்மிப் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்க சரிங்க சார் ஓகே ஓ ஃபர்ஸ்ட்டு ஹண்ட்ரட் நீங்கள் இப்போ இரநூறு வேணுங்களா ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் என்னைக்கு சார் ஃபங்க்ஷனு மண்டேங்களா ஓகே சார் இப்போ நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவீங்களா நாங்கள் வந்து எதுவும் டெலிவரி பண்ணுற மாதிரியா எங்கக்கிட்டையுமே வந்து ஓன் வெஹிக்களே இருக்கு டெலிவரி வந்து நாங்கள் வந்து ஃப்ரியாதாங்க பன்ணிக்கிட்டுருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அனுப்பிச்சடலாம் சார் பட் இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணுங்கள் அதுக்கு அதுக்கு அப்பறமாக நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஃபுல் அமௌண்ட் வாங்கிக்கிறோங்க

ஆ அனுப்பலாம் சார் இந்த நம்பருக்கே நீங்கள் அமிச்சுருங்க ஓகே சார் நாங்கள் அமிச்சிருங்க நாங்கள் மண்டே நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு மீதி அமௌண்ட் வாங்கிக்கிறோம் ஓகே சார் ஓகே சார்